பறவைகள் பறப்பதை பார்த்து அழகாக ரசித்திருக்கிறேன் அதை புகைப்படங்களை வீடியோ போட்டோ எடுத்து எடுத்துயிருக்கிறேன் அது வந்து மிகவும் அழகாக இருக்கும் பறவை பறக்குறதை பார்க்குறது அந்த ரெண்டு றெக்கையை வச்சு பறக்குறக்கும் போது அழகாக தெரியும் அது பார்த்து அதை போட்டோ எடுத்து நம்மகிட்ட வச்சிகிறது இன்னும் இன்னொன்று இன்னும் அழகான ஒரு விஷ்யம் அதனால் அந்தமாதிரி போட்டோ எடுக்கிறது பண்ணுறது அதெலாம் பண்ணியிருக்குகேன் இப்போ வந்து ஒரு பறவை கரெக்டாக இப்போ ஒரு பறவை பறக்க போது அப்படின்னா அந்த பறவை பறக்குறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல கேமராவை வச்சு அது பறக்குறதுக்கு முன்னாடியிலருந்து கரெக்ட்டாக பார்த்து நம்ம ஒரு கிளிக் எடுத்தோம்ன்னா அந்த பறவை பறக்கும் போது அழகாக ஒரு இது விழுகும் அது வந்து நல்லா இருக்கும் அதனால் அந்தமாதிரி எடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என் ப்ரண்ட்ஸ் கூட போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துயிருக்கோம் அந்தமாதிரி எங்க வெளியில போனாலுமே ஒரு பறவையை ஏ ஏதாச்சு ஒரு பார்த்தோம்னா அதை வந்து போட்டோ எடுக்கிறது அந்தமாதிரி நாங்கள் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அந்தமாதிரி பண்ணி அதை பார்த்து ஒரு சந்தோஷம் அதை வந்து ஒரு நாங்கள் இன்ஸ்டாவில போஸ்ட் பண்ணி லைக் வாங்குவோம் அதெலாம் வந்து போட்டோகிராபி மாதிரி நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு போட்டோ அப்புறோம் கேமரா வச்சு போட்டோ எடுத்தா இன்னும் அழகாக இருக்கும் கேமரா வந்து வாங்கிட்டுலாம் போய் போட்டோலாம் எடுப்போம் ஃபோன்லயும் எடுப்போம் இந்தமாதிரி எடுத்த வீடியோ எடுக்கிறது வீடியோவில வந்து வீடியோ எடுத்து அது பறக்குறதுக்கு முன்னாடியிலருந்து வீடியோ எடுத்து அது பறந்ததுக்கு அப்புறோம் அதை ஸ்கிப் பண்ணி ஸ்கீரின்ஷார்ட் மாதிரி எடுத்து அதையும் வச்சுருப்போம் வச்சிகிட்டா ஏன்னா வீட் போட் அந்த டைம்மிங்கில் போட்டோ எடுக்க முடியிலை அப்படிங்ற ஒரு ரீசன்காக நம்ம வீடியோவாக எடுத்துகிட்டம்னா அப்படி இது பண்ணிட்லாம் அப்படிங்கறதால நாங்கள் வீடியோவாக எடுத்துக்குவோம் போட்டோவாகவும் எடுத்துக்குவோம்